இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி மூன்று